ரேஷன் கடை மூலிமா மக்களுக்கு நிறையா நல்ல விஷயம் தான் நடக்குது முக்கியமாக ஒரு ரூபாய்க்கு அரிசின்லாம் கொண்டு வந்த அப்போ கொண்டு வந்த அரசாங்கத்தோடய அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் வந்தவங்க இலவசமாக அரிசி கொடுத்தாங்க அதனால் மக்கள் ரொம்பவே பயனைடஞ்சாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அந்த அரிசி ரொம்பவே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திச்சு அதுமாதிரி அதில் போடுற அந்த சீனி வந்து மக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக கஷ்டமில்லாமல் இருந்துச்சு ஒரு குடும்பத்தில் இப்போது நாலு பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு அரை கிலோ சீனி அப்படின் சொல்லிட்டு ஒரு கார்டுக்கு அவங்களுக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் சீனி கொடுப்பாங்க அதுமாதிரி தோவரம் பருப்பு வந்து ரேஷன் கடையில் வந்து கம்மியாக கிடைக்கிது வெளியில் வாங்குனால் அதோடய வில வந்து ரொம்ப அதிகம் ஆனால் ரேஷன் கடையில் வாங்கும் போது அதோடய வில வந்து கம்மியாருக்குது கோதுமையும் ரேஷன் கடையில் வந்து கம்மியாவே கிடைக்கிது வெளியில் வாங்கிறத விட முதல்ல ரேஷன் கடையில் மண்ணெண்ணய் விநியோகம் பண்ணும் போது அப்போயும் நிறையா மக்கள் வந்து மண்ணெண்ணைக்காகவே ரொம்ப அதிக நேரம்லாம் வெயிட் பண்ணுவாங்க மண்ணெண்ணய் கொடுக்கும் போதெல்லாம் காலையில் இருந்தாங்கன்னா சாய்ங்காலம் வரைக்குமே அந்த கூட்டம் குறஞ்ச பாடு இருக்காது அவ்வளோ பேர் அதிகமாக கூட்டமாக இருப்பாங்க ஆனால் ஒரு சில இடத்துல வந்து அரிசியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தரமான அரிசியெல்லாம் கிடைக்க மாட்டேன்னுது ரொம்ப பார்த்தாலே ஏதோ கழிவு அரிசி மாதிரியெல்லாம் இருக்குது அதில் அவ்வளோ நிறையா தூசி இருக்குது உமியெல்லாம் நிறையா நீக்கப்படாமல் இருக்குது அந்தமாதிரி அரிசியெல்லாம் நல் வந்து கிடைக்கும் போது அது அதை எடுத்து சாப்பிட்ற மக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுமாதிரி எதாவது ஒரு பொங்கல் பண்டிகை வருது அப்படின்னா அதுக்கு வந்து க அரசாங்கத்தில் வந்து ஒரு பொங்கல் தொகுப்பு அப்படின்லாம் கொடுக்குறாங்க அது மொதல் கொஞ்சம் பொங்கல் தொகுப்பு வந்து ஒ ஒரு கார்டுக்கு வந்து ஒரு கரும்பு கொடுப்பாங்க ஒரு சில அரசாங்கம் வரும் போது காசாக கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து அரிசி பருப்பு சக்கரை கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தடவை வந்து ஒரு தொகுப்பாக வருது அப்படின் சொல்லும் போது நிறைய பொருள் வந்து மிஸ் ஆயிடுது ஒரு இப்போ உதாரணமாக சொல்லணும்னா அரிசி சக்கரை பருப்பு வருது அப்படின்னா ஒரு சில தொகுப்பில் வந்து அரிசி சக்கரை தான் இருக்குது பருப்புகலாம் இல்லாமல் போயிடுது ஒரு சில கார்டுக்கு கரும்பு கிடைக்க மாட்டேன்னுது இந்த வேட்டி சேலை இலவசமாகலாம் கொடுக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் மக்கள்குள்ளேயே வந்து என்ன இப்படி இருக்கின்ற அளவுக்கு ஒருமாதிரி சலசலப்பாக தான் இருக்குது இதெலாம் வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை என எடுக்கணும் முக்கியமாக அந்த பரி பொங்கல் பரிசு தொகுப்புலாம் வந்து அரசாங்கமே நேராக கன்ட்ரோலில் பார்த்து கார்டை எத்தனை கார்டு வந்து எத்தனை கார்டுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து சரியானதாக இருக்கும் ஒவ்வொரு தொகுப்புக்குள்ளேயும் இத்தனை பொருள் இருக்கா அப்படின்றத அவங்களே சரிபாத்து அப்புறமா ரேஷன் கடை விநியோகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் இந்த கடையில் எத்தனை பேர் வாங்கிறாங்கன்ற ஒரு கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு கொடுத்தா தான் இதுக்கெல்லாம் கரெக்டாயிருக்கும்